பதினொன்னு பதினொன்னு ஆயிரள்த்து தொளாயிரத்தி எண்பத்தி நாலு மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தம்பது